எங்கள் ஊர்ல பார்த்திங்கனா பண்ணாரியம்மன் கோயில் இருக்குது இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் மிகப்பெரிய கோயில்ல ஒன்றாக இருந்துகிட்டு வருது இந்த கோயில்ல பார்த்திங்கனா தீமிதி திருவிழா கம்பத்தாட்டம் சிலம்பாட்டம் அப்புறம் வந்து மேடை நாடகச் நிகழ்ச்சியெல்லாம் நிறையா போடுவாங்கள் அதில் வந்து இந்து மக்கள் மட்டும் தான் வந்து கலந்துக்கணுங்குறதல்லாம் இல்லை கிறிஸ்டின் மக்களும் முஸ்லீம் மக்களுல்லாம் வந்து கலந்துப்பாங்கள் ஏன்னா இந்து மக்கள் வந்து அதிகளவில் இருக்க இந்த ஈரோடு மாவட்டத்தில் வந்து இந்து மக்கள் அதிகளவு இருக்கிறங்காட்டி அந்த கோயில் விழாவை வந்து பெரிய பிரம்மாண்டமாக நடத்துவாங்கள் அந்த பிரம்மாண்டமாக நடத்துறங்காட்டி அனைத்து அனைத்து சமுதாயம் சேர்ந்த மக்களும் வந்து இதில் பலந்துக் கொண்டு கலந்துக்கொள்ளுவாங்கள் அதனால வந்து இந்த மத இந்த மதத்தில் மட்டும் இல்லை ஈரோடு மாவட்டத்தில் வந்து இந்த கோயில்ல ஃபங்க்ஷனு இந்த கோயில்ல விழா நடக்கும் போது பார்த்திங்கனா எல்லா பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றிணைந்து தான் இந்த கோயில்ல வந்து இருப்பாங்கள்